சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ப்ரீத்தில வந்துட்டு நிறைய வெரைட்டீஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எந்த மாடல் வேணும்னு சொன்னீங்கின்னால் சொல்லுவேன் அதிலயே வந்து ப்ரீத்திலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ பாய்ண்ட் ஜீரோ நிறைய வெரைட்டீஸ் இருக்குது மாவு அரைக்கிற மாதிரி நிறைய எப்படி சொல்லலாம் ஜூஸ் போடுற மாதிரி அந்த மாதிரில்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக உடனே டெலிவரி பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட்ல இருந்தே ஸ்டார்ட்டிங்ல இருக்குது உங்களுக்கு எந்த ரேஞ்சில் சார் வேணும் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட்லாம் பா டென் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதோடய மாடுலேஷன்லாம் கொஞ்சம் வேரியேசன் ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் எடுத்தீங்கன்னாக்கூட கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் லைஃபும் வரும் ஃபிஃப்டீன் தௌசண்ட்ல உள்ள ப்ராடக்டை கம்மி பண்ணி கொடுக்க முடியாது சார் அதுக்காக தான் கேட்குறேன் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது இது தான் உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மாவரைக்கிறது ஜூஸ் போடுறது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈசியாக இருக்கும் ஆனியன் கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வெரைட்டீஸும் அதில் இருக்குது ஜார்ரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஜார் வரும் பொடி இடிக்கிறத்துக்கு அந்த மாதிரியான ஒரு பொருள்லாம் பயன்படுத்துகிறத்துக்கு ஈசியாகவும் இருக்கும் சரிங்க சார் அதுவும் இருக்குது ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெலிவரி பண்ணித் தர்றேன் சார் உங் உங்களுக்கு இல்லை சார் உடனே டெலிவரி பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் அட்ரஸ்ஸும் ஃபோன் நம்பரும் அனுப்பிச்சு விடுங்க நான் உங்குளுக்கு அனுப்பி விட்றேன் சார் பேமெண்ட் எப்படி சார் ஜிபே பண்ணி விட்ரீங்களா ஓகே ஓகே சார் ஜிபேவே பண்ணி விட்ருங்க சார்